திருச்சியில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன பிளேஸ்னால் வந்து திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில்தான் இங்கே வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது அதிலயும் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ்சான கோயில் எதனாலனா இங்கே வந்து மலைக்கு மேலே வந்து பிள்ளையார் சிலை இருக்கும் அங்கே வந்து இப்போ வந்து கோயில் ஸ்டெப்ஸ்சு இதெல்லாம் கட்டிட்டாங்கள் முன்னாடி வந்து அதெல்லாம் இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து எல்லாருக்குமே ஈசியாக ஆயிடுச்சு வயசானவங்க கூட ஈசியாக ஏறுகிற மாதிரி இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து நிறைய பேர் அதாவது இது வந்து எப்படி திருப்பதி பழனி முருகர் இதெல்லாம் வந்து ஃபேமஸ்ஸோ அதைமாரி இப்போ ஃபேமஸ் ஆயிக்கிட்டே வருது ஸோ வந்து இங்கே வந்து எல்லா ஊர் மக்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அப்படினு சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே இருக்கிற காட்சிகளும் நல்லாருக்கும் அந்த மலைக்கு மேலே போய் நின்றுட்டு காட்சி அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்க்கவும் நல்லாருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள் இருக்குது அப்புறம் நிறைய இயற்கை சூழலான இடங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து திருச்சியில பார்க்க ரொம்ப நல்லாருக்கும்